நம் மாவட்டத்தில் வந்து பொருளாதாரம் முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தா விவசாயம்தான் அந்த விவசாயம் வந்து இங்கே வந்து எங்கள் ஊரில் வந்து சுகர் ஃபேக்ட்ரி இருக்கிறதுனால வந்து ஆற்றுல தண்ணி நல்லா போவதனால வந்து விவசாயம் பண்ணி கரும்பு பயிரிடுகிறாங்க சுகர் ஃபேக்ட்ரி இருக்கறதுனால அந்த கரும்பை அறுவடை செஞ்சு சுகர் ஃபேக்ட்ரிக்கு கொடுத்தாங்கன்னா அங்கேருந்து சர்க்கரை வந்து உற்பத்தி ஆகுது இதனால் வந்து சிறு குடிசை தொழில் வியாபாரம் பண்ணுறாங்க அவங்க வந்து ச தேன் முட்டாய் கடல்ல பர்ப்பி ஜாங்கிரி லட்டு இந்த மாதிரி அ அங்கேருந்து வர சர்க்கரைய வெச்சு இவங்க ஒரு குடிசை தொழில் பண்ணி பண்ணிட்ருக்குறாங்க அதே மாதிரி இது எதிர் கொள்ளும் சவால்கள் என்னன்னு பார்த்தம்னா வெயில் வந்து அதிகமாக இருக்கிறம்போது வந்து ஆற்றுல வந்து தண்ணி வத்திருச்சுனா கரும்பு வந்து நம்ப வந்து பயிரிட முடியாது அப்போ வந்து கம்பெனிக்கு வந்து கரும்பு நம்ப கொடுக்க முடியாததினால வந்து அங்கேருக்குற ஆட்களுக்கு வேலை இல்லை எந்த ஒரு சர்க்கரையும் உற்பத்தி ஆகாததினால வந்து சிறு தொழில் செய்யறங்களுக்கு வந்து ரொம்ப வந்து பாதிப்பு அடைஞ்சிடுறாங்க இதனால் வந்து